இந்து மதத்தில் வந்து ந சடங்குங்கிறது எதுவும் இல்லை மாரியம்மன் கோயில் திருவிழா போடுவாங்க ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க எல்லா கோயில்லையுமே கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் வந்து இப்போ தை மாதம் பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு இந்மாதிரி யாத்திரை செல்வாங்க கார்த்திகை மாதம் சபரிமலை யாத்திரை செல்வாங்க இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் நல்லாவே இருக்குது அப்புறம் மா கோயில் மாரியம்மன் கோயில்களில் விழாக்களும் நடத்துவாங்க வெளிநா வெளிபெ வெளியூர்லேயிருந்தும் எல்லா வருவாங்க எங்க ஊருக்கு எல்லா பங்குனி மாதம் மாரியம்மன் பொங்கல் வருது அதனால் அதுக்கு எல்லாரும் வெளியூர்லேருந்து நிறைய வருவாங்க